ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் இது பெட் ஹெல்த் சென்டர்ஸ் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் ஓகே சொல்லுங்கள் என்னென்னா ஐப்பியர் சொன்னிங்கள் கோமாளிகள் நோயா ஓகே அது ஒன்றும் பிரச்சனைல்ல அது இப்போது ரீசன்ட் டைம்ல வந்து எல்லாம் மாட்டுக்கும் வந்துகிட்ருக்கு அதுக்கு என்ன பண்ணும்னா நீங்கள் வேப்பில தெரியுமில்ல நாட்டு வேப்பில ஸோ அந்த நாட்டு வேப்பில எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பச்சை மஞ்சள் தெரியுமில்ல பொங்கலுக்கெல்லாம் நம்ம கட்டுவாங்கள்ல மச்ச மஞ்சள் அந்த பச்சை மஞ்சளை காஞ்ச மஞ்சளை வந்து எடுத்துக்கோங்க அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு நல்லெண்ணெய் தெரியுமில்ல நல்லெண்ணெய் அந்த ர நல்லெண்ணெய்ல அப்படியே ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சிருங்க ரெண்டு நாள் வரைக்கும் அதை ஊற வச்சி மூணாவது நாள் என்ன பண்ணும் அதையே உரல் தெரியுமில்ல உரல்ல போட்டு இடிக்கணும் இடிச்சு அதை ஒரு கை அளவு வர்ற மாதிரி எடுத்து மாட்டோட உள் நாக்கில் வந்து வச்சிடணும் அது மாடு வந்து டபக்குனு முழுங்கிற மாதிரி இதே மாதிரி வந்து மூணு வேளை கொடுக்கணும் மாட்டுக்கு ஒரு நாளைக்கு

அது வந்து ஒரு ஒரு வாரத்திலே உங்களுக்கு தெளிவு தெரியும் மாட்டோட தெளிவு தெரிகிற மாதிரி அது வந்து அதிகமாக கொடுத்தாலும் மாட்டுக்கு ஒன்றும் பண்ணாது இப்போ உங்களுக்கு ஒரு அந்த இப்போ உங்களை சுற்று வட்டாரத்தில் அந்த நோய் வந்துருச்சு அப்புடின்றப் பட்சத்தில் உங்கள் மாட்டுக்கு நீங்கள் முன்கூ முன்கூட்டியாகவே அந்த மருந்தைக் கொடுக்க ஆரமிச்சிடலாம் நீங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு அதை உங்கள் மாட்டுக்கு அந்த நோய் வரும் வந்தாலோ வர்ற மாதிரி இருந்தாலோ அந்த கிருமிகள் உங்கள் நான் மாட்டை தாக்கினாலோ இது வந்து ஒரு ஆண்டிபயாடிக்காக வேலை செஞ்சு உங்கள் மாட்டுக்கு அந்த நோய் வர்றவே ட வர்றாது ஸோ அதனால் நீங்கள் வந்த மாட்டுக்கு எவ்வளோ நாள் கொடுக்கணும் அப்புடின்றத ம உங்களுக்கே தெரியும் அந்த சின்னாரி நோஸ்லாம் மாதிரி மாடு நல்லா தெளிவாகி நல்லானத்துக்கப்புறம் நீங்கள் நிப்பாட்டினா போதும் அது வாத்துக்கு வந்து எப்போவுமே தண்ணி நீ நீர் நிலையில அதிகமாக இருக்கணும் இப்போது அதனால் என்ன பண்ணணும் நீங்கள் தண்ணியிலே இல்லாமல் ஒரு வறண்ட தரையில் வச்சிருந்துட்டு திடீர்னு ஒரு தண்ணி பக்கட்டு வந்த போது அது சொரங் சொனங்க ஆரம்மிக்கும் எப்போவுமே தா வாத்துக்கு வந்து தண்ணியிலே தான் இருக்கணும் அதுக்கு தண்ணி குளம் குட்டை இதே மாதிரி ஏரியாஸ்ல தான் இருக்கணும் நீங்கள் வளக்கறங்கப் பட்சத்தில் அதுக்குன்னு ஒரு சின்ன தொட்டிக் கட்டி பக்கத்திலே தீனி வச்சி விட்டுட்டீங்கன்னால் அது எப்பப்போ வேணுமோ அப்பப்போ இறங்கி அது ஏறிக்கும் ஆ வேற எதுவும் கோழி பண்ண ஆரம்மிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷியம் என்னென்னா அது திறந்த வெளியாக இருக்கணும் மெயினாக நீங்கள் ஒரு கோழி வளக்க போகிறீங்கன்னா அதுக்கு டென்ட்டு போடுறீங்கன்னால் சுற்றி வர சுவுரு வைக்கவேக்கூடாது வலை தான் கட்டணும் வலை கட்டும் போது காற்று வந்து அதிகம் காற்றோட்டம் வந்து அதிகமாக இருக்கணும் கோழிகளுக்கு ரெண்டாவது கோழி வந்து அதிகமாக சூடாக ஆரம்மிக்கும் அதனால் காற்றோட்டம் ரொம்ப மிக அவசியம் அதே மாதிரி அது பண்ணையை வந்து ரொம்ப கு க்ளீனாக வச்சிக்கணும் நம்ம கோழிக்கு வந்து இருக்கிறதுலே பறவைகளுக்கு மட்டுந்தான் சீக்கிரமாக தொற்று நோய் வந்து அதிகமாக சீக்கிரமாக பரவக்கூடியது விலங்குகள் உயிர் இனத்திலே அதனால் பறவைகளை வந்து ரொம்ப சுத்தமாக பார்த்துக்கணும் ஸோ அது மாதிரி இது தான் ஒரு மெயினான ஒன்று கோழி வளர்க்கறதுக்கு நீங்கள் வளர்க்கும் போது இந்த இன்ஜெக்ஷன்ஸ் இது கெமிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே கோழிகளுக்கு கொடுக்கக்கூடாது அது வந்து சீக்கிரமாக தொ தொற்று நோய் வர்றத்துக்கு வாய்ப்பிருக்கும் ம் இதை மட்டும் கடைபிடிச்சீங்கன்னாலே போதும் அதுக்கு ஒன்னுமில்ல செரிமான கோளாறு தான் ஆட்டுக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு ப்ளாஸ்டிக்கை தின்னிருந்தாலோ இல்லை ஒரு பேப்பரை தின்னிருந்தாலோ சாப்பாடை வந்து உப்பு போடாமல் வச்சிருந்து சாப்பினிங்கன்னால் அது செரிமானம் ஆகாமல் நிற்கும் வயிறு உப்பி போய் அப்போ என்ன பண்ணும்னா ஓம தண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ ஓம தண்ணி கடையில் வாங்கி ஒரு பாட்டில் போட்டு விட்லாம் இல்லாமல் டாம் டாம் அப்புடின்னு சொல்லி ஒரு கலர் ஒன்றுக் கொடுப்பாங்க அது கொடுக்கலாம் இல்லைனா உப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா உப்பை த நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில கரைச்சி இளம் சூட்டில கோக் ஆட்டுக்கு கொடுக்கணும் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆடோட வயிற்று பிரச்சனை க்ளியர் ஆகிடும் அது ஒரு ரெண்டு வேலை கொடுத்துப் பாருங்கள் சரி ஆகலன்னா உடனே டாக்டருட்ட போகணும் ஆ வேற ஏதாது தகவல் தேவையா ஓகே நன்றி